ஹலோ ஆ வணக்கம் சார் நீங்கள் ஆட்டோ டிரைவருங்களா ஓகே சார் இப்போது என்னோடய இப்போ நைட்டு கொஞ்சம் இந்த டிரெயின் கொஞ்சம் லேட்டாக ஆகுது சார் நான் வர்ற டிரெயின் அதனால அந்த டைத்துக்கு கொஞ்சம் எனக்கு அங்கே ஆட்டோ எதுவும் அவைலபுல்லாக இருக்குங்களா ஆமாம் சார் இங்கே சிக்னல் போட்டதனால ரெண்டு டிரெயின் கிராஸ் கிராஸிங் அதனால வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிரெயின் ஒன் அவர் லேட்டாக வருது சார் இப்போ நான் அங்கே வந்து எப்படி ரீச் ஆகுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்து ஒரு ஒன் ஓ கிளாக் நைட் ஒன் ஓ கிளாக்கிட்ட ரீச் ஆவேன் சார் அப்போ எதுவும் உங்களுக்கு அங்கே ஆட்டோ அவைலபுல்லாக இருக்குங்களா ஷேர் ஆட்டோ இருக்குதுங்களா இல்லை சார் நார்மல் ஆட்டோனாவது அவைலபுல்லாக இருக்குங்களா ம் ஓகே ஓகே சார் இப்போ நீங்களே வந்து இப்போ எங்களுக்கு ஆட்டோ அரேன்ஜ் பண்ணி தர முடியுமா சார் நான் ஒன் ஓ கிளாக் வந்தோன இந்த நம்பருக்கு கால் பண்ணலாங்களா ம் கால் பண்ணால் அரேன்ஜ் பண்ணி கொடுப்பீங்களா சார் ஆ ஸ்யூர் சார் கண்டிப்பாக சார் ஆ இது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தான் சார் நான் உங்களுக்கு வேணா உங்களுக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன் நான் வந்ததுக்கு அப்புறம் அங்கே வந்து பிக் பண்ணிக்குங்க சார் ஓகே ஓகே சார் ஆமாம் சார் ம் ம் சரி சார் ஒன்றும் ப்ராப்லம் இல்லை நான் கரெக்டாக ஒரு ஒன் ஓ கிளாக் உங்களுக்கு கால் பண்றேன் சார் டிரெயின் அங்கே ரீச் ஆனதுக்கு அப்புறம் கால் பண்றேன் சார் நீங்கள் ஜங்சன்லேருந்து எந்த சைடு வந்து வரனும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் சார் உங்களுக்கு ஆமாம் சார் அங்கிருந்து நான் கல்லல் போகணும் சார் சிவகங்கைலேருந்து ஓகே ஓகே ஸ்யூர் சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே ஓகே சார் ஒன்றும் ப்ராப்லம் இல்லைல சார் உங்களுக்கு அந்த மாதிரி எனக்கென்ன கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் அதனாலதான் கேக்குறேன் சார் ஓகே சார் ஓகே சார் ஆ தேங்க் யூ சார் தேங்க் யூ சார்